ஏன் காலேஜ் லைஃப் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்கடேஸ்வரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து படிச்சேன் அது வந்து ஒத்தக்குதிரையில இருக்கு கோபி கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கு நான் வந்து எதுக்காக அந்த காலேஜ் போய் சேர்ந்தேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரில வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்திவுட்டாங்க அதுவும் பிகாம் சிஏ எடுக்கணும்னு சொன்னேன் சரி அங்கையே போய் எடுத்துக்கோ அப்படினு சொல்லி சேர்த்திவுட்டுட்டாங்க அங்கே போனோன்னே ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சாங்க எல்லாமே கொஞ்சம் ஹாப்பியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு சூப்பராக தான் இருந்தாங்க அந்த மாரி ஸ்டாப்ஸும் ஃப்ரெண்ட்லியாக பேசி பழகிகிட்டு இருந்தாங்க ஒரு வருஷம் எப்படி போச்சுனே தெரில டக்குன்னு போயிடுச்சு அதற்கப்பறம் பார்த்தீங்கனா லாக்டவுன்னு ஒன்று போட்டாங்க ஒரு நாலு செமஸ்ட்டர் அதுலையே போயிடுச்சு லாக்டவுன் வந்தனால காலேஜ் லைஃப்பே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறமாரியே மறந்துடுச்சு ஏன்னா ரெண் ஒரு ஒன்றை வருஷம் வீட்லையே உட்காந்துட்டு படிச்சிவிட்டு எக்ஸாம் ஆன்லைன்ல எழுதிட்டு ரொம்பவுமே ஒரு மாரி போரிங்காக தான் போச்சு தென் கடைசி ஒரு ஆறு மாதம் காலேஜி போனோம் போய் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸுகிட்ட ஜாலியாக பேசி மிங்கில் ஆயிட்டுருக்கும் போது டக்குன்னு அந்த ஆறு மாதம் எப்படி போச்சுனே தெரில டக்குன்னு போய்டுச்சு நான் ரொம்பவுமே காலேஜ் லைஃப்பை மிஸ் பண்ணுறேன் காலேஜ் லைஃப்ன்னா இப்படி தான் இருக்கும் அப்படினு நினைக்கிறதுக்குள்ள அந்த லாக்டவுன் வந்து ரொம்பவுமே கெடுத்துடுச்சு அப்புறம் ஐவிலாம் போனோம் ஐவி அது ஏற்பாடு பண்ணது பார்த்தீங்கனா ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் ஃபுல்லாமே ஏற்பாடு பண்ணோம் கடைசி ரெண்டு பேர் வர்லீன்னு சொன்னோன்னே எங்கள் ஹெச்ஓடி வந்து பஸ்ஸை வந்து கேன்சல் பண்ணிவிட்டுட்டாங்க தென் பசங்க ஒரு பத்து பேர் மட்டும் பிளான் பண்ணி மாஸாக கட் அடிச்சிகிட்டு ஜாலியாக ஐவி போய் சுற்றிட்டு வந்தோம் அதுக்கு போய் பனிஷ்மெண்ட்ன்னு சொல்லிவிட்டு அதுக்குன்னு திட்டும் வாங்கினோம் அப்படியே காலேஜ் லைஃப் போய்டுச்சு அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவாங்க எல்லாத்தையும் ரொம்பவுமே மிஸ் பண்ணுறேன்